தமிழ்மொலி மிக பழமையான மொழி மொழிகளுக்கெல்லாம் முதல்ல தோன்றிய மொழி தமில்மொழி ஆகும் தமில்மொழி தமில்நாட்டில் சிறந்த மொழி தமிழ்நாடுன்னு பெயர் பெற்ற மொழி தமிழ்மொலி வந்து பல இராமாயணம் மகாபாரதம் போன்ற பெருங்காப்பியங்களையும் எழுதின மொழி தமிழ்மொலி தமில்மொழில திருக்குறள் இருக்குது திருக்குறள் சிறப்பு பெயர் பெற்றது தமில்மொழி தமில்மொழி வந்து செந் செந்தமிழ் மாநாடு கூட நம்ம நடந்திருக்கு அப்புறம் வந்து தமிழ் கலாச்சாரம் சிறந்த கலாச்சாரமாக கருதப்படுகிறது